ஆ அண்ணா சொல்லுங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா சரி சரி சரிங்ண்ணா என்ன வேணுங்கண்ணா மேலே ரூம் ஏற்றணுங்களா சரி சரிங்ண்ணா படிக்கட்டு இருக்குங்களா படி இருக்குங்களா சரி சரிங்ண்ணா பத்துக்கு பன்னெரெண்டு கட்டினா போதுங்களா என்ன மாரிங்கண்ணா ஓ சும்மா மேலே கூலிங் சீட் மாதிரி போடுற மாரிங்களா சரி சரிண்ணா உள்ளே டைல்ஸ் அந்தமாதிரி ஏதாச்சும் சரி சரிங்க சும்மா பத்துக்கு பன்னெரெண்டு மேலே எழுப்பிவுட்டு முன்னாடி அந்த போதுங்களா மேலேயும் ஃபுல்லும் அதுக்கும் சிங்கிள் சீட் தானா கூலிங் சீட்டுங்களா ஓகே ஓகே ஓகேங்கண்ணா சேரிங்கண்ணா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போது வேலை ஸ்டார்ட் பண்ணலாங்ண்ணா அப்படிங்களா சேரிங்கண்ணா எப்படிருந்தாலும் ஒரு செங்கல்லுங்களா இல்லை ஆலோப்ளாக் வைக்கிறமாதிரிங்களா ஆமாம் மோல்டிங் கல் ஆமாங்க அதில் பண்ணிக்கலாங்களா சரிண்ணா ஒன்றும் பிரச்சனைல்ல ஒரு ஐநூறு கல் ஒரு அஞ்சுமூட்டை சிமெண்ட்டு பத்து மூட்டை சிமெண்டையும் வாங்கிட்டு வாங்க மிச்சமான கூட வச்சுக்கலாம் ம் சரி அப்புறம் ஒரு ஒரு அரைலோடு மணல்ண்ணா சரி உங்களுக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே கட்டி முடிக்கிற மாதிரிங்ண்ணா ஆ சரி சரி சரிங்க சம்பள கணக்குங்களா அது எப்படிருந்தாலும் ஆளுங்க வருவாங்க அவங்களுக்கு கூலி கணக்குதான் தரணும் எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அந்தமாரிங்கண்ணா சரிங்ண்ணா நீங்கள்தான் கொடுக்குறாமாரி இருக்குங்கண்ணா நான் சும்மா ஆமாம் சிம்பிளாக தான் நினைச்சிட்ருந்தேன் ரூம் மட்டும் அதனால் நீங்கள்தான் தரமாதிரிருக்கும் வீடாக இருந்தால் கூட நானும் ஒரு முன்னேப் பின்னே அஜஸ் பண்ணிக்கலாம் சின்ன ரூம் தானே நீங்களே கொடுத்திங்ன்னா அப்டேயே ஒரு நாலு நாளில் அஞ்சு நாளில் முடிச்சுர்லாங்ண்ணா சரிங்களா ஆ சரிங்ண்ணா நாளைக்கு நாம் வீடு பக்கத்தில் அங்கே கட்டிட்டுக்கிற வீட்டுக்கு வருவேன் ஆ அப்படியே வந்தேன்னா ஆ அப்டேயே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வந்திங்கன்னா பார்த்து பேசிவிட்டு வந்துடறேங்க சரிண்ணா சரி வச்சிடட்டுங்களா ஆ சரிங்ண்ணா ஆ